ஹலோ கேப் டிரைவரா நாங்கள் திருவாரூர்லிருந்து பேசுகிறோம் ஆலங்குடி போகணும் ஆபத்சகாயேஸ்வரர் கோயிலுக்கு போகணும் நாளைக்கு போகணும் அப்போ சன்டே போகலாமா நான் திருவாரூரில் இங்கே பெரிய கோவில் இருக்குல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கோம்

ம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வர முடியுமா நீங்கள் உங்கள் டைம் அப்படின்னா சொல்லுங்கள் என்னென்னு அதுக்கப்புறம் நான் வந்து தரேன் அதுக்குத் தகுந்த மாதிரி எயிட் தேர்ட்டிக்கா சரி நான் அப்போது வீட்டில் சொல்லிவிட்டு எல்லோரையுமே சொல்லிடறேன் சாமி பார்த்துட்டு உடனே ஈவ்னிங் வேறு எங்கேயாவது ப்ளேஸஸ் இருந்தால் அப்படியே பார்த்துட்டு வரலாம்னு ஒன் டே ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஈவ்னிங் ஃபைவ் தேர்ட்டி இல்லை சிக்ஸ்க்கு வர மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்ளோன்ட்டு சார்ஜெஸ்லாம் சொல்லிவிடுங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியாதா ஒரு த்ரீ தெளசன்ட் சரி ஓகே அப்போது வாங்க

இந்த மொபைல் நம்பர் தான் உங்கள் வாட்ஸ்ஸப்பா இதுக்கே ஷேர் பண்ணிவிடவா அப்போ பேமென்ட் சார்ஜஸ்ஸும் இதுலையே பே பண்ணிடலாம் ட்ராவெல் முடிச்சுட்டு சரி ஓகே தேங்க்யூ